ஒரு வீடு இன்றைக்கி காலகட்டங்கள்ல இன்றைக்கி நாங்கள் கூரை வீடு கட்டப்பட்ட பாடு எப்படி டயர் வண்டியில் மண் அடிச்சுட்டு வந்து ஏரியில் போய் ஒரு மாட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போய் டயர் வண்டியில் மண் அடிச்சுட்டு வந்து அந்த மண்ணு ஏற்றியாந்து வீட்டில் கொண்டு வந்து கொட்டணுங்க ஒரு அஞ்சு ஆறு நடை அடிச்சுக்கிட்டு வரணும் ஒரு ஆறு நடை அடிச்சுக்கிட்டு வந்து அதை கொட்டி அப்புறம் தண்ணி கிணத்துலருந்து மொண்டுக்கிட்டு வரணுங்க அப்போலாம் பைப் லைன்லாம் கிடையாதுங்க ஊருக்குள்ளாரே அது கிணத்துல தான் போய் மொண்டுக்கிட்டு வரணும் கிணத்துல போய் ரெண்டு பொட்டையாள் மூணு லேடீஸை வைக்கணும் மூணு லேடீஸாக வச்சா அவங்க தண்ணி தூக்கிட்டு வருவாங்க தண்ணி தூக்கிட்டு வந்து ஊற்றி அந்த மண்ணை ஊற வைக்கணும் நல்லா ஊறவச்சு புளிக்கவச்சு அதுக்கு பிறவு அந்த மண்ணை மாட்டை கட்டி பொனையடிப்பாங்க பொனையடித்தமாரி அந்த மண் மேலே மிதிக்க வைப்பாங்க மிதிக்க வச்சு மத்தாநாளு மிதிக்கவிட்டு அப்புறம் அந்த மண்ணை உருட்டி உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சுத்தீரும் மண் செவத்துக்கு எப்படின்னா சுத்தீரும் அடியில் கல்லு போடுவாங்க தூள் கல் பெ பெராச்சு பெராச்சு கல்லை சுத்தீரும் செவரு அறுக்காமல் எலி கிலி அறுக்காமல் அதுக்கு க கடகால் மாதிரி எடுத்து அதில் அந்த கல்லை கொட்டுவாங்க அந்த கல்லை கொட்டி சுத்தீரும் போட்டு வந்து ரெண்டு ஒரு ரூம்மா ஒரு ரூம் சமைக்கிற ரூம் அதில் வந்து இப்போ மெத்தை வீடு மாதிரிலாம் இல்லை குறுக்க ஒரு செவுரு வச்சிக்குவாங்க உள்ளாரையும் சோறாக்குவாங்க வெளிலையும் சோறாக்குகிறமாரி கட்டுவாங்க கட்டி அப்புறம் அதுக்கு பிறவு அந்த செவர வச்சுக்கிட்டு வந்த பிறவு போய் காட்டில் போய் கருப்பன் சருகு கருப்பன் சருகுங்க அந்த கருப்பன் சருகை கட்டி கத்தை கத்தையா கட்டி காட்டில் அது ஒரு இப்போ ஒரு முன்னூறு கத்தை தேவைப்படுதுனா ஒரு முன்னூறு கற்றைக்கு தான் ஒரு முன்னூறு ஆறுநூறு கத்தை பக்கம் ஒரு சைடுக்கு முந்நூறு கத்தை அப்போ ஆறுநூறு கத்தைங்க அந்த ஆறுநூறு கற்றையும் காட்டில் கட்டி வச்சுருவாங்க கூலி ஆளை விட்டு கட்டி வைப்பாங்க கட்டி அதை டயர் வண்டியில் ஏற்றிட்டு வந்து இறக்கணுங்க இறக்கிட்டு அதுக்கு பிறவு அதை கொண்டாந்து கிட்டே வச்சுட்டு கள்ளகுறிச்சி இப்போ டவுனு பக்கம் போய் கைக்கம்பு வாங்கிட்டு வரணுங்க காட்டு கைங்கெல்லாம் கிடைக்கறது கஷ்டம் அப்போலாம் காட்டில் அங்கே இங்கையும் போய் கையை வெட்டுவாங்க அப்படிலாம் கையெல்லாம் வெட்டிகிட்டு வந்து அதையும் கொஞ்சம் பற்றாததுக்கு கா கையை வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்து இந்த காட்டில் அந்த கையெல்லாம் வெட்டிகிட்டு வந்து ஆசாரியை கூப்பிட்டு வந்து மேலே ஏற சொல்லி நாலு மூலைக்கும் கை வச்சு மூணு பக்கமும் ஒவ்வொ இந்த சைடு கை அந்த சைடு கையை வச்சு நடுமேட்டில் ஒரு தூண் மாதிரி ஒரு கையை கொடுத்து அதில் ஏறி ஆசாரி கையை வச்சு வலையை அடிச்சு சுத்தீரும் அடிச்சுக்கிட்டு வந்த பிறவு தான் அதுக்கு பிறவு இந்த தட்டான்னு ஒரு வா செடி இருக்கும் அதை கீழே வரம்பு பிடிப்பாங்க வரம்பு புடிச்சு சுத்தீரியும் வரம்பு அந்த சருகு நிற்கிறதுக்கு மேல சருகு வச்சால் கீழே வந்துடும் பார்த்திங்களா அதுக்காக அந்த வரம்ப பிடிக்கிறது அந்த வரும்பை சுத்தீரும் பிடிச்சுட்டு அந்த மேய்ச்சல் மேய்யிறவரை கூட்டிகிட்டு வந்து மேலே விட்டோம்னால் அவர் கீழே வந்து ஒவ்வொரு வரியாக வச்சுக்கிட்டே அப்படி சுத்தீரியும் வந்து வீடாக்கிடுவார்ங்க வீடு ஆக்கிட்டாங்கனால் அதுக்கு பிறவு நம்ம சுண்ணாம்பு வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு சாணம் சாணம் போட்டு உள உள்ளார மொழுகுவாங்க மொழுகி கிழுகி மண்ணு இதெல்லாம் போட்டு அடிச்சு கிடிச்சு நல்ல தரையை இது பண்ணி அப்படி வாழ்ந்திருக்கோம் அது ஒரு இப்போ ஒரு குறையா முடி முடியுங்க அந்த முடிவு முடிஞ்சோனே என்ன பண்ணனும் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க சேர்த்து மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வந்து அப்புறம் வீடு வருதுங்க வீடுக்கு கொடுக்குறாங்க வீடு கொடுத்தாங்கனா அந்த வீட்டை இந்த வீட்டை இடிச்சு போட்டுட்டு இந்த கூரவீட்ட இடிச்சு போட்டுட்டு மெத்த வீடு கட்டுறதுக்கு காட்லேருந்து கல் ஏற்றியாந்து மோடி கல் மாதிரி எடுத்தாந்து அந்த செவுற்ற மண் செவரெல்லாம் பேர்த்து கெடாசிட்டு அதை சுத்தீரும் கடகால் எடுக்கணுங்க கடக்கால் எடுத்து சுத்தீரியும் கடக்கால் எடுத்து அந்த கல்லை வந்து மோடி கல்லை உள்ளேபோட்டு அது இது பண்ணிட்டு இதை கொஞ்சம் தூரமாக போய் கட்டு கல் ஏற்றியாந்து அந்த கட்டு கல் ஏற்றியாந்து சுத்தீரியும் வந்து ஆசாரியை கூப்பிட்டு வந்து மே கொத்தனாரி கூட்டி வந்து அந்த கட்டுக்கல்லை வச்சு கட்டணுங்க அந்த கல் அந்த கல்லை கட்டி அந்த ரெண்டு அது ஒரு வாரம் ஆகுங்க அங்கே சுத்தீரியும் அந்த கல்லை கட்டி ரொம்ப உயரமா கொண்டு வந்த பிறவு அதுக்கு பெராச்சி அடிக்கணுங்க அதுக்கு மண் மண்ணுக்கு கிராவல் அடிச்சுட்டு வந்து கொட்டணுங்க கிராவல் அடிச்சு அந்த பள்ளதெல்லாம் ரெண்டு ரூம் கட்டினவொனே அந்த பள்ளத்துக்கு பூரா மண் அடிச்சு அந்த மண்ணெல்லாம் நெரவணுங்க நெரவி சுத்தமாக அந்த இப்போ நம்ப ரெண்டு ரூம் ரெண்டு ரூம்முக்கு பத்து நடை மண் பிடிக்குங்க அந்த அந்த கடக்கால் உயரம் அந்த மண்ணை கொட்டி மேடுத்தூக்கி அப்புறம் அது செங்கல் போய் ஏற்றியாந்து அது ரொம்ப தூரமாக போகணுங்க அதில் டிராக்டரில் அடிச்சு செங்கல் ஏற்றியாந்து உள்ளே இறக்கி வச்சு அதே ரோட்டிலருந்து தூக்கிட்டு வந்து பக்கமாக இருந்தால்தான் போச்சு இல்லைனா வண்டி கிட்ட போகணும்னா தூக்கிட்டு போகணும் தலையில் தான் தூக்கிட்டு போயி அதை க கட்டி வீடாக க்ளியர் பண்ணி செங்கலை வச்சு கட்டி சிமெண்ட் எல்லாம் போட்டு பூசி எல்லாம் வரதுக்குள்ள அப்புறம் பைப்பு நம்ப இப்போ தண்ணி பைப்பு மேல் டேங்க் கீங்கு வச்சோம்னால் பைப்பு வரத்துக்கு அந்த பைப்பு இதெல்லாம் வச்சு கிச்சனுக்கு அதுக்கு இதுக்குன்னு எல்லாம் பைப்பெல்லாம் செலவு பண்ணி இப்போ உள்ள மா காலகட்டத்தில் அந்த மாதிரி பைப்பெலாம் வச்சு க்ளியர் பண்ணி கட்டி எடுத்துக்கிட்டு வரணும் இப்போ உள்ள காலம் இப்போ வந்து இப்போ வெளிலெலாம் பாத்ரூமுக்கெலாம் போகமுடியாது அதாலே அந்த பாத்ரூமெல்லாம் உள்ளாரையே அதுக்கு தனியாக பாத்ரூம்க்கு பக்கத்திலையே குழியெடுக்கணும் குழியெடுத்து அதுக்கு பாத்ரூம் பைப்பு அதுக்கு லெட்டின் எல்லாம் நல்லா ரெடி பண்ணி அதுக்கு தண்ணி போகிறமாரி அதுக்கு நேராக இதெல்லாம் செஞ்சு இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்படிலாம் முடிக்கிதுங்க ஓகே